எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை வந்து வெல்டிங் வொர்க்ஷாப்பில் வேலை செய்கிறது தான் ஏன்னா வொர்க்ஷாப்பில் வேலை செய்யும்போது எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வொர்க்ஷாப்பில் வேலை செய்ய அதை கம்பியை தூக்கிக்கிட்டு கம்பி தூக்கும்போது அப்படியே உடம்புலாம் அப்படியே கெத்தாக இருக்கும் அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் கம்பியெல்லாம் வெல்டிங் வெல்டிங் வேர்ஸ் வெல்டிங் வேலை செஞ்சோன்னா அங்கே அங்கே போகாம ஒரே இடத்துல நெழல்ல வேலை செய்யலாம் ஆனால் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் அதை செய்யணும் எனக்கு ஒரு ஆசை அதை செஞ்சோம்ன்னா வந்து அனேக காரியங்கள் வந்து கற்றுக் கொள்ளலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யணும்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு டிஸைன் டிஸைன்னா ஒரு பூ செய்யணும் ஒவ்வொரு மாடல் மாடலாக ஒரு இது செய்யலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு அதுமேலே ஒரு ஆசை அந்த தொழில் வேலை மேலே வெல்டிங் வேலை மேலே எனக்கு வந்து ஒரு ஆசை ஏன்னா வெளியில் போனால் அப்படி செய்ய முடியாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ப வீட்டை கட்டணும்ன்னா நம்ம நம்ம பார்த்து பார்த்து வெல்டிங் வைக்கலாம் நம்ம வீட்டைப் பார்த்து எதுனா செய்யணும்ன்னா நம்ம வந்து அழகாக ரசித்து செய்யலாம் வெல்டிங் நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செஞ்சு முடிக்கலாம் வெல்டிங் ஆனால் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை வெல்டிங் வேலை